ஆட்டோ அண்ணே அண்ணே இது மாதிரி நான் கீழப்பழூரில் உள்ள இந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகணுண்ணே நாங்கள் ரெண்டே பேரு தாண்ண வரோம் எவ்வளோண்ண ஆகும்

ஆ இது கிலோமீட்ரு படி தான் போடுவீங்களா இல்லை எதுப்படிண்ண போடுவீங்க டீசல் வேறு இப்போ பெட்ரோல் டீசல் விலைய பார்த்து போடுவாங்க ஒரு சிலவங்க ஆ ஓகேண்ண

ஆ ஓகேண்ண

ஆ ஆமாண்ண ரெண்டே பேர் தாண்ண ம் ஆமாண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பக்கத்தில் எதாவது கோயில்லாம் இருக்குமாண்ண அங்குகிட்டு கோயிலுக்கு மட்டும் கோயிலுக்கு போகிற வேலை மட்டும் தாண்ண ஒரு சில கோயிலுக்குலாம் போகணும் பக்கத்தில் இருந்தால் அதுக்கும் போயிடலாண்ண சார்ஜ் எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கலாண்ண ஆ ஓகேண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குண்ண அதனால் தான் கேட்குறேண்ண ஆ சரிங்கண்ண ரெண்டு கோயிலும் பார்த்துட்டு கொஞ்சம் வந்துடணுண்ண இருநூறுபாயாங்கண்ண ஆ ஆமாங்கண்ண அங்கே போயிட்டு இன்னொரு கோயில் சொன்னிங்களண்ண அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்ணுண்ண

ஆ ஓகேண்ண போகலாமாங்கண்ண அண்ணன் பக்கத்தில் தாண்ண இருக்கேன் ஆ இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டே தாண்ண இருக்கேன் ஆ வாங்கண்ண வாங்கண்ண ஆ ஓகேண்ண ஆ ஓகேண்ண ஆ சரிங்கண்ண பார்த்துட்டு போயிடலாண்ண ஆ ஓகேண்ண ஆ ஓகேண்ண